ஐயமா பேக் என்னம்மா எங்கம்மா இருக்கிறிங்க இங்கே ஸ்டே ஸ்டேஷன்லையா இருக்கீங்க

ஆமாம் ஆமாம் மயிலாடுதுறை போகிற வண்டிதான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகுது இன்னைக்கு இன்னம் பிஃபோராக வருவான் இன்னைக்கு இன்னும் லேட்டாக வருது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக வருவான்னுதான் சொல்கிறாங்க ஸ்டேஷன் மாஸ்டரில் இருக்கற மாஸ்டர்

அதுதான் அதுதான் நான் நான் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டேன் ஒரு இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகதான் வருன்னாரு இன்னைக்கு என்னமோ ப்ளாட்ஃபாரம் த இதுதான் ரிப்பேராம் அதனால அஞ்சு நிமிஷம் கழிச்சிதான் வருன்னு சொன்னாப்பில வந்தோடன்ன நானும் அங்கே தஞ்சாவூருதான் போகிறேன் நானும் வந்துடும் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் நானும் தஞ்சாவூருதான் போகிறேன் நானும் தஞ்சாவூருதான் எங்கள் பாப்பா விஸேஷம் ஃபங்க்ஷன் வெச்சுக்கிறது அதுக்காக நான் போ போகிறேன் இப்போ நானும் இப்பொ அங்கேதான் போகிறேன் நீங்கள் என்ன ஊர் போகணும் சரி சரி ஆ நானும் தஞ்சாவூருதான் பக்கம் இப்போ வரேம்மா தஞ்சாவூர்தான் எங்கள் பாப்பா வீட்ல ஒரு விஸேஷம் ஃபங்க்ஷன்னு அதுக்காக நான் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வரேம்மா

ஆ சரி நான் கூப்பிட்றேன் போக போகலாம் போயிகிட்டே இருக்கலாம் ஆ நீங்கள் பக்கம்தான இது தஞ்சாவூரேதானே டவுன்னு அப்புறம் எப்போ வரீங்க திரும்ப ரிட்டர்ன் இல்லைல்ல தஞ்சாவூர் போய்விட்டு தஞ்சாவூர் போய்விட்டு எப்போ ரிட்டர்ன் வருவிங்க சரி சரி நான் உடனே மறுநாளே வந்துடுவேம்மா அதனாலதான் கேட்கறேன் சரி

சரி ஆ தேங்க்யூ சரிம்மா